இப்போ வந்து எங்கள் ஊரிலல்லா எதுனா கோயில் எல்லாம் கட்டும்போது நாங்கல் வந்து ஊர் ஊராக போய் வரி சேர்ப்போம் எங்கள் ஊரில் எல்லார்கிட்டேயுமே வரி கேட்டு கோயிலில் கோயிலை கட்ட ஆரம்பிப்போம் கோயில் கட்டி முடித்ததுக்கப்புறம் அது ஒரு ஒரு வருஷமாக இப்போ வந்து இப்போ வந்து இந்த பங்குனி மாசத்தில் பங்குனி மாதம் தை மாதத்து எல்லா அதிக திருவிழா கோயில் திருவிழா எல்லாம் வரும் அப்போல்லா வந்து நிறையா கலை நிகழ்ச்சிகள் வித் இப்போ என்ன சொல்லுறதுன்னால் கரகாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி நிறையா கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நடத்தி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி சமயத்துலெல்லாம் இது இது கோயில்லாம் நிறையா கோயில் திருவிழால்லாம் நடக்கும்போது நம்ம சொந்தக்காரங்கள்லா நிறையா பேர் வருவாங்க நம்ம சொந்தக்காரங்கள் நிறையா பார்க்க வாய்ப்பு இருக்கும் நம்ப நமக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் நம்ம உறவினர்கள் நம்பளோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஜாலியாக அவங்க கூட பேசிகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம் கோயில் திருவிழாவெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பாரம்பரியமாக நம்ம வந்து பொங்கல் இந்த அறுவடை அறுவடைல்லாம் பண்ணும் போது கரெக்டாக தை மாசமப்போ பொங்கல் வரும் பொங்கலில் வந்து நம்ப வந்து எதுவும் பாரம்பரியத்தை எல்லாம் மறக்காமல் போகியப்போல்லா அந்த பழைய துணிகளை வந்து எரிச்சுக்கிட்டு அதாவது பழைய சிந்தனைகளைல்லாம் நம்ப மனசிலேருந்து எரிச்சு புது ஒரு மனுஷனாக வந்து உருவாகுவோம் அதே மாதிரிதான் பழைய துணிகளெலாம் எரிச்சு அப்படி சூரிய தேவனுக்கெல்லாம் நமஸ்காரம் பொங்கல் வச்சு அப்புறம் நம்பளுக்கு பால் தர மாடு அவர்களுக்கு மாடுக்கு எல்லாம் நன்றி சொல்கிற மாதிரி மாட்டு பொங்கலெலாம் வச்சு அப்புறம் வந்து உழவர்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி உழவர்கள் தினம் எல்லாம் வச்சு அந்த கனுநாள்லாம் ஜாலியாக பசங்கள் கூட போய் விளையாண்டு ஜாலியாக டைம் ஸ்பென் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாலியான ஒரு உணர்வுதான் அதெலாம் நம்ப வந்து சின்ன பசங்களெலாம் ஜாலியாக நம்ம விளையாடுவாங்க அப்புறம் தாத்தா அவங்கள்டெலாம் போயி ஆசீர்வாதம் கேட்டு அவங்கள்டேருந்து காசு வாங்கிக்கிட்டு செல்லமாக ஓடுவாங்க அவங்க பார்க்கறத்துக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்